நகர்புற பள்ளிக்கும் கிராமபுற பள்ளிக்கும் வித்தியாசங்கள் என்னெனனு பார்த்தீங்கன்னா நகரபுற பள்ளிக்கு வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு சாப்பாடு என்பது மிகவும் வேண்டிய ஒன்று அதேமாதிரி கிராமபுறத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு மிகவும் வலிமையாகவும் மிகவும் பாதுகாப்பான முறையில் இருக்கும் முக்கியமாக நான் இந்த வித்தியாச கூறனும்னா சாப்பாடு மட்டும் தான் வித்தியாசம் சாப்பாடு மற்றும் பாடப்பிரிவு வந்து எப்பவும் போல் தான் பாடப்பிரிவு வந்து எப்போயும் போல் தான் இருக்கும் அதேமாதிரி சாப்பாடு தான் முக்கியமான தேவை ஒரு மனிதனுக்கு சாப்பாடும் உடல்நிலையும் மட்டும் தான் முக்கியமான தேவை அடுத்து தான் படிப்பு விளம்பரம் பணம் அனைத்தும் அடுத்தடுத்து தான் வரும் முக்கியமான ஒன்று என்றால் உணவு சாப்பாடு இதுவே முதன்மையாகும்